ஹலோ யார் நர்ஸா மேம் ஆ நான் போன வாரம் ஜிஹெச்யில் அட்மிட் ஆகிருந்தேன் மேம் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொன்னாங்க பட் பரவாயில்லைன்னு நாங்கள் லீவ் ஆகி வீட்டில் வந்து நர்ஸ் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேம் இப்போ நாங்கள் எப்போ மேம் வரட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு ஆ இன்னும் அந்த ஃப்ராக்சர் லெக்கு ஆ ஃப்ராக்சர் லெக் இன்னுமே வந்து லைட்டாக பெயின் இருக்குது மேம் பட் நல்லா வாக் பண்ண முடியுது டேப்லெட் ஓ அது சாப்பிட்டுட்டு தான் மேம் இருக்கோம் ஒ ஒ ஒன் வீக் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம் மேம் நீங்கள் ஒன் மந்த் கொடுத்துருந்தீங்க ஒன் வீக் மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ஆகிருச்சு மேம் ஆ ஓகே மேம் என்ன டைமிங்க்கு மேம் வரட்டும் எப்போ அப் அப் அப் அப்பாயிண்ட்மெண்ட் கிடைக்கும் ஓகே மேம் டாக்டர் இருப்பாங்கள்ல மேம் ஓகே மேம் மெடிசன்ஸ் எதுவும் சைட் எப்ஃபெக்ட்ஸ் கொடுக்குமா மேம் இல்லை நாங்கள் இப்போ அலோபதிலேருந்து ஹோமியோபதி மாறிக்கலாமா

ஓகே மேம் தேங்க் யூ மேம்